எங்கள் ஊர் சைடுலாம் மொதல் நாள் ஜனவரி ஒன்று நியூ இயர் கொண்டாடுவாங்க இந்த நியூ இயர் நாளில் யாரும் ஜாதி மதம்னுலாம் பார்க்க மாட்டாங்க எல்லோருக்கும் கை கொடுத்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க இனிப்புகள் ஊட்டி நைட்டு ஒரு மணிக்கு எல்லோரும் கிறிஸ்துவராக இருந்தால் கோவிலுக்கு சர்ச்சுக்கு போவாங்க ஹிந்துக்களா இருந்தால் கோவில்ல போய் உட்காந்துருப்பாங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து காலைல வந்தோன்னே புது ஆடையெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பொங்கல் பொங்கலை பற்றி சொல்லணுன்னா காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கல் எல்லா இன்னும் நிறையா பொங்கல் இருக்குது ஃபஸ்ட்டு காணும் பொங்கலை பற்றி சொல்லுவோம் காணும் பொங்கல்னா காலைல எல்லோருமே எழுந்திரிச்சி புது ஆடை அணிஞ்சி சூரியனை கும்பிட்டு சூரியப் பொங்கல்னு சொல்லுவாங்க சூரியப் பொங்கல்னும் சொல்லுவாங்க காணும் பொங்கல்னும் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்னா மாடை வணங்கி மாடை மாடை வணங்கி மாட்டுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு கரும்பையும் பாரு கரும்பும் பக்கத்தில் வச்சு அதை சொல்கிறது தான் மாட்டுப் பொங்கல் அடுத்தது வந்து போகி போகி வந்து பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடுவாங்க இப்போ பொங்கலுக்கு மொதல் நாள் முன்னாடி போகின்னா வீடெல்லாம் துடச்சி ஒட்டட அடித்து வீட சுத்தமாக க்ளீன் பண்ணி பழசெல்லாம் கொளுத்தி விட்டு புதுசாக எல்லாமே புதுசாக எல்லாமே எடுத்துக்குவாங்க அப்புறம் மு அடுத்தது வந்து ஹிந்துக்கள் கொண்டாடுகிறது தீபாவளி தீபாவளின்னா நரகாசுரன வந்து கிருஷ்ணன் அடிச்சாரு கிருஷ்ணன அழிச்சதுனால் அதை வந்து தீபாவளின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி எல்லாமே பட்டாசு வெடித்து காலைல எல்லோருமே எழுந்திரிச்சு நல்லெண்ணய் வச்சு தலையை நல்லா தலையெல்லாம் தேய்ச்சி குளித்து காலைல எழுந்திரிச்சோன்னே புது ஆடையை போட்டு போ ந காலைல எழுந்திரிச்சோன்னே புது ஆடைய போட்டு வெடியெல்லாம் வெடிப்பாங்க இனிப்புகள் பார்த்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் தருவாங்க அடுத்தது வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸை பற்றி பேசணுன்னா கிறிஸ்துவர்களோடய கிறிஸ்து பிறப்பு தான் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து பிறப்புன்னா அவர் அவர் வந்து உயிர்த் இப்போ இதில் வந்து பெத்தலகேமில் பிறக்குறாரு பிறக்கும் போது கிறிஸ்துவர்கள் வந்து நைட்டு வந்து இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நைட்டு வந்து இங்கே மாஸ் வந்து மாஸ் பார்த்துட்டு எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஈஸ்டர் ஈஸ்டர்னா ஏ ஈஸ்ட இதுவும் கிறிஸ்தவர்களோடய விழா தான் இயேசு வந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த நாள் தான் ஈஸ்டர்னு சொல்கிறாங்க இதை வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண்டிகை அன்றைக்கி அதேமாதிரி நைட்டு வந்து மாஸ்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு முட்டை தருவாங்க முட்டையும் மெழுகுவர்த்தியும் எடுத்துட்டு போய் வீடு வரையும் அணையாமல் எடுத்துகிட்டு போவாங்க